பெரியவங்கள் பசங்கள் ஆண்கள்லாம் கபடி கோக் கபடி வாலிபால் த்ரோ பால் அந்த மாதிரி விளையாடுறாங்க ஆனால் பெண்கள்லாம் அந்த காலத்தில் விளையாடினது கபடி கொக்கோ பல்லாங்குழி கல்லாங்கா போன்ற எல்லா விளையாட்டுந்தான் விளையாண்டாங்க சின்ன கொழந்தங்கள்லாம் சொப்பு சாமா ஓடி புடிச்சு விளையாடுறது அந்த மாதிரி விளையாடுவாங்க ஆனால் ஊரில் இருக்கிற சின்ன பசங்க ஆண்கள் எல்லோருமே அவங்க விளையாடுற விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும் பெண்கள் விளையாடுற விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும் நம்மலாம் எல்லாமே உக்காந்து அமைதியான முறையில் விளையாடுவாங்க பெண்கள்லாம் ஆண்கள்லாம் ஓடிப் பிடிச்சு அடிச்சு பிடிச்சு அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க பெண்கள் விளையாடுற விளையாட்டு அமைதியான முறையில் நல்லா விளையாடுவோம் அந்த காலத்தில் விளையாடுனதில் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அதுதான் ஒரு திருப்தியான விளையாட்டாக இருக்கும் சொப்புசாமான் விளையாட்டுறதுலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் சின்ன சின்ன அம்மாலாம் சமைக்கிறத பார்த்து நம்மளும் சின்ன பசங்களாக இருக்கும்போது பெண்களுக்கும் அது விளையாடனும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் கொழந்தைங்க விளையாடும் போது பெரிய பெண்களுமே கூட சேர்ந்து விளையாடுற அளவுக்கு அது ஒரு இன்ட்ரஸ்ட்டான விளையாட்டாக இருக்கும் சின்ன வயசில் விளையாடுற விளையாட்டெல்லாம்